என்னோடய சிறு வயதில் வந்து நான் ரொம்ப ஏழ்மையாக இருந்தப்போ வந்து வீட்டில் போரு இதெல்லாம் கிடையாது அதனால தண்ணிக்கெலாம் அடிக்குழாயிக்குதான் போவோம் அடிக்குழாயில வந்து மழைக்காலத்தில் வந்து நன்றாக தண்ணி வரும் அதே இது வெயில் காலத்தில் வந்து தண்ணி வந்து கொஞ்சம் லேட்டாகும் அதனால வெகு நேரம் நின்று அதாவது லையனில் நின்று பொறுமையாகதான் தண்ணி பிடிச்சிட்டு வர மாதிரி இருக்கும் ஆத்திர அவசரத்துக்குக் கூட நம்ம வந்து ஏதும் பண்ண முடியாது போய் பொறுமையாக நின்று லையனில் நின்று ஏதாருந்தாலும் நம்ம இதுப்பண்ணி பொறுமையாகதான் தண்ணி பிடிக்க முடியும் அது வந்து சிறு வயதில் வந்து ரொம்ப மறக்கமுடியாத ஒரு அனுபவமாக இருந்துச்சு நான் வந்து எப்போயுமே வந்து என்ன சொல்கிறது ஏரியாக்கு ஒன்றுதான் இருக்கும் பக்கத்து ஏரியாவில் போய் ஆள் இல்லாட்டியும் பிடிக்கக்கூடாதுன்னு சொல்லிடுவாங்க அதனால நாங்கள் என்ன ஏரி குளம் இந்த பக்கமெலாம் போய் அங்கே எங்கையாது அடிக்கொழாய் இருந்துச்சின்னா அங்கே போய் தண்ணி பிடிச்சி தெரிஞ்சவங்க இருப்பாங்க அவங்கள்ட கேட்டு ரெண்டு குடம் மட்டும் தூக்கிட்டு வருவோம் அடிச்சு அது மாதிரி வண்டியில் இது பண்ணிட்டு வண்டியை எடுத்துகிட்டு போய்ட்டு இதுப்பண்ணி ஒரு காலத்தில் தண்ணிக்கெலாம் அலைஞ்ச நாட்களெலாம் உண்டு இப்போது வந்து அப்படிலாம் எதுவுமே கிடையாது இப்போது வந்து ஸ்விட்சு போட்டால் தண்ணி வந்துடும் அந்த சிறு வயதில் வந்து ரொம்ப இப்போயும் வந்து சில கிராமப்புறத்திலேலாம் வந்து தண்ணி இல்லை அவங்க ஃபுல்லாக அடிக் குழாயிலதான் ஃபுல்லாக தண்ணியெலாம் அடிச்சுட்ருக்காங்க அதனால நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு கவர்மண்ட் வந்து ஒரு நல்ல ஸ்கீம் கொடுத்து அவங்களுக்கு வந்து ஒரு போரிங்கு வெல் மிஷின் இதெல்லாம் இதுப் பண்ணிணா ரொம்ப நல்லாயிருக்கும் இல்லாட்டி அது வந்து ஒரு சிறந்த நவீன முறையில் அடிக்குழாய் இதுவும் கொண்டு வந்தாலும் நல்லாயிருக்கும் இப்போ வந்து வெயில் காலத்தில் வந்து ரொம்ப தண்ணி இல்லாமல் போயிடற ஒரு காரணத்தினால் அப்போ அவங்க ரொம்ப கஷ்டப்படுகிறாங்க ஒரு தண்ணிக்கு அர்ஜென்டாக ஒரு லெட்டின் போகணுன்னாக்கூட ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அவங்களுக்கு அதனால கவர்மண்ட் வந்து ஒரு அடிக்குழாய் வந்து கொஞ்சம் நவீனமாக ஏதாவுது ப்ராஜெக்ட் அதுக்குன்னு இதுப்பண்ணி ரொம்ப ஒரு நல்லா கொண்டு வந்தால் அவங்க வந்து கிராமப்புறத்தில் இருக்க மக்கள் வந்து ரொம்ப நல்லா பயனடைவாங்க அதனால நம்ம வந்து நம்ம ஏபிஜே டாக்டர் அப்துல்கலாம் ஐயா சொன்னமாதிரி இந்தியா ஒரு நல்ல வல்லரசு நாடாக ஆகுன்றது என்னோடய அபிப்ராயம்